இயற்கை அழகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனால் இப்போ இன்றைக்கி வந்து ஈரோடு மாவட்டத்துலேயே நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு ஈரோட்டிலயே பார்த்திங்கனா காலிங்கராயன் டேம் அணை அப்புறம் கொடிவேரி அணை பவானிசாகர் அணை இந்தமாதிரி டேம்லேயும் நிறையா டேமுங்க இருக்காங்க இருக்குது அதுப்போக ஈரோடு மாவட்டத்தையே வந்து மஞ்சள் வளாகம்னு சொல்லுவாங்க சுற்றிப் பார்த்திங்கனா வயல்வெளியாக இருக்கும் பகுதியில் பாதி பார்த்திங்கனாவே வயல்களாக தான் இருக்கும் ஈரோடு மாவட்டத்தில் ஆறுகள் ஏரி மலை சுற்றி இங்கே ஈரோடை சுற்றிப் பார்த்திங்கனா அப்படியே வியூ வியூ பார்த்திங்கனா சுற்றி மலைகளாகவே இருக்கும் வயல்கள் தான் அதிகமாக இருக்கும் வயல்களுக்கு நடுவில் நீர்வீழ்ச்சி ஆறு இந்தமாதிரி நிறையா இருக்கும் உதாரணம் எதுவும் எடுத்துக்கிட்டால் வந்து பவா கோபியில் இருந்தே பார்த்திங்கனா வயல்தான் அதிகமாக இருக்கும் பங்களாபுதூர் ரோட்டில் பார்த்திங்கனா பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கட்டப்பட்ட பாலம் இரும்பு பாலம் அது இன்னும் இருக்குது அங்கே ஆற்றுப்பாலம் அந்த ஆற்றுப் பாலத்தை சுற்றிப் பார்த்திங்கனா பூராக வயல்தான் இருக்கும் வயலுக்கு நடுவில் பாலம் தண்ணிப் போகும் அது பார்க்குறக்கே வந்து ஒரு இதமாக இருக்கும் கண்ணுக்கு அங்கே ஸோ எந்தவொரு டிஸ்ட்டபென்ஸும் இல்லாமல் குருவி கத்துறது இந்தமாதிரி ந நிறைய இயற்கையோடய இது வந்து அந்த இடத்துல நிறையா இருக்கும் அந்த ரோட்டிலயே நடந்து வரையில் பார்த்திங்கனா ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கனா வயலாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோ மீட்டருக்கு அப்படிதான் இருக்கும் அசு வயலாக சுற்றியுமே வயலாக இருக்கும் சென்ட்ரில் ரோடு போகிற மாதிரி இருக்கும் வ ஆறு வாய்க்கால்லாம் போகிற மாதிரி இருக்குது குளங்களும் நிறையா இருக்குது இது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பிளேஸு